ஆ சார் மே ஐ கம்மின் சார் ஆ சார் என்னோட நேம் ஸ்ரீலதா ஆ என்னோட பையன் பேர் நகுலன் டென்த்து இப்ப தான் ரீசன்ட்டாக முடிச்சிருக்கான் சார் ஃபோர் நைன்ட்டி மார்க்கு டென்த்தில் ஆ இங்கே சரவுண்டிங்ஸில் விசாரிச்சதில் உங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூல்ன்னு சொன்னாங்க சார் அதனால தான் லெவன்த் அட்மிஷனுக்காக வந்துருக்கேன் ஆ சார் இப்போ என்னென்ன குரூப்ஸ் இருக்கு சார் லெவன்த்தில் சரி சரி சார் நான் என் பையன்கிட்டயே கேட்குறேன் எந்த குரூப் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ எதுவும் எக்ஸாம்ஸ் அந்தமாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்களா சார் இப்போ சேர்க்கணும் அப்படின்னா சரிங்க சார் எக்ஸாம் டேட்டை மட்டும் என்னக்கின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அழைச்சிட்டு வருவேன் சார் ஓகே சார் ஃபீஸ் இப்போ எவ்ளோ சார் இருக்கும் லெவன்த்துக்கு ஒன் லேக்கா சார் கம்மி பண்ணிக்கலாமா சார் சார் புரியல ஃபோர் நைன்ட்டி ஓகே சார் இப்போ ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டி ஏதாவது உண்டா சார் அங்கே சரிங்க சார் இப்போ நாங்கள் வந்து பாக்கணும் இல்லை ஃபோன் பேசணும் அப்படின்னா எப்படி சார் ஏ எப்போ பேசலாம் ஓகே சார் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆ குடுத்து அதற்கு எவ்வளோ சார் பே பண்ணும் எயிட்டி தௌசண்ட்னா ஓகே சார் மண்டே அழைசிட்டு வரணுமா சார் வரும்மோது ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுமா ஃபோட்டோ ஏதாச்சும் எடுத்து வரணுமா ஓகே சார் எடுத்து வந்துடுறேன் சார் ஓகே சார் ஒரு டென் ஓ க்ளாக் இருந்தால் ஓகேவா சார் அங்கே ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ